விளையாட்டைப் பொறுத்த வரையில் விதிகளுக்கு உட்பட்டு அந்த விளையாட்டை நடத்த வேண்டும் என்பது தான் பொதுவான விதி ஒரு வேளை அவன் விளையாட்டு விதிகளை மீறி செயல்படும் பட்சத்தில் அவனை விளையாட்டில் இருந்து நீக்குவது தான் பொதுவாக எல்லோரும் பின்பற்றக்கூடிய ஒரு நடைமுறை இங்கு இவ்வாறு விதிகளை மீறி நடப்பவர்கள் அந்தக் குறிப்பிட்ட விளையாட்டு வீரரை மட்டும் நிராகரிக்கலாம் அல்லது ஒட்டு மொத்த அந்த அணியைவே பதிவு நீக்கம் செய்யலாம் இதுதான் விளையாட்டுத் துறையின் மீ யாராவது நடத்தை விதிகளை பின்பற்றாத போது மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் அவ்வாறு மீறப்படுவர்கள் அந்த மேட்ச்சில் இருந்து அந்த போட்டிகளில் இருந்து ஒரு இரண்டு போட்டிகளுக்கோ மூன்று போட்டிகளுக்கோ தடை விதிக்கலாம் அவ்வாறு வ விதிக்கப்படும் போது அவர்கள் அதை தவறாக ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு அடுத்தடுத்த அணிகளில் அடுத்தடுத்த போட்டிகளில் சரியாக நடக்கலாம்